இப்போ வந்து நம்ம எதைப்பத்தி பேசப்போறோன்னா பள்ளியில் கடனை பற்றியோ வருமானம் பற்றியோ குழந்தைகளுக்கு எப்படி கற்றுக்குடுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த பாடத்துக்கு சேர்க்கணுமாங்கிற விஷயத்ததான் நாம் பேசுகிறோம் இப்போ வந்து பள்ளி பள்ளி பள்ளி பருவத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டோட வருமானத்தை பற்றியோ பணம் இந்த மூலியமாகதான் வருது இப்படிதான் நம்ம இது பண் நம்ம வந்து வருமானத்தை வந்து சேமிக்கணும் இப்படிதான் நம்ம நம்ம எந்த தடையிலும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குனாலும் அந்த கரெட்டான சரியான நேரத்தில் சரியான வழிதான் அந்த பணத்தை திருப்பி செலுத்துணும்ங்கிறதை மாணவர்களுக்கு சொல்லித்தர்றதனால அவங்க வருங்காலத்தில் வரும்பொழுது நல்ல ஒரு மனிதராகவும் பணத்தோட மதிப்பையும் அதோட தன்மையையும் புரிஞ்சிக்கிட்டு அதை சரியான முறையில் செலவு பண்ணுவாங்க சரியான முறையில் வழிநடத்துவாங்க இது நம்ம சொல்லிக்கொடுக்காம இருந்தனா அது வந்து அவங்க வருங்காலத்தில் தவறான முறையில் பணத்தை பயன்படுத்தியோ இல்லை பணத்தை வந்து சாதாரணமாகவும் நெனச்சு அதை ஏனோ தானோன்னு அதை பயன்படுத்துறனால் பணத்தோட மதிப்பு இல்லாமல் அவன் வீட்டில் அந்த டைமில் அவன்க்கு கஷ்டத்தைக்கூட புரிஞ்சிக்காம அவன் வந்து பல தவறான செயல்களை செய்வாங்க அப்போ அந்த அந்த பாடத்தை வந்து இப்படிதான் வருமானம் வருது நம்ம கடன் வாங்னாலும் இப்படி தான் செலுத்தணும் சொல்லப்போனா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குனாலும் இப்படிதான் செலுத்தணும் அப்படிங்கிறத பாடத்தில் வைக்கிணுங்கிறது என்னோட முதல் கருத்து அதை வைக்கிணுங்கிறது என்னோட இது அதேமாதிரி பாடத்தில் சேர்ப்பதனாலதான் இதைவந்து நம்ம பாட புத்தகத்தில் ஒரு பகுதியாக வைக்கிணுங்கிறது எதுக்குன்னா அதைவந்து வச்சாதான் மாணவர்கள் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறத தெரிஞ்சிப்பாங்க அப்போ தெரிஞ்சிக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷியமானாலும் தெரியணும் நமக்கு பாட பகுதிலேயே இப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரியிலை எதுவுமே கொடுக்காம நம்ம ஒரு மக்கப் எப்படினா மனப்பாடம் பண்ணிதான் எல்லாமே படிச்சு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் புரிஞ்சு படிக்கிறதில்லை அதைமாரி மாணவர்கள் இதைவந்து தெரிஞ்சிக்கிட்டாங்கன்னா வருங்காலத்தில் பணத்தை இப்படி நல்லா பயன்படுத்தி அதில் இருந்து எதில் வந்து முதலீடு பண்ண முடியுமோ முதலீடு பண்ணி அதுமூலியமாக வருமானம் ஈட்டி அவங்களோட குடும்பத்தையும் அவங்களோட அடுத்த சந்ததியையும் பார்த்துக்கிறதுக்கு நல்லா உதவும் எங்கிறது என்னோட கருத்து அதனால பாட புத்தகத்தில் கண்டிப்பாக வருமானமும் கடன்களையும் பற்றி கொடுக்க வேண்டும் முக்கியமாக அந்த குழந்தை பருவத்துலையும் குழந்தை பருவத்துலையும் அந்த பதின பதிமூனில் இருந்து பத்தொம்போது வயது வரையும் உள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து